ஃபர்ஸ்ட்லாம் ஒரு கேம் எடுத்துக்குகிறாங்கன்னா அந்த கேமில் வந்து எந்தவொரு இதுவுமே இருக்காது ஃபர்ஸ்ட்லாம் இப்போல்லாம் என்னென்னா ஒரு நைட்டு ஃபுல்லாவுமே கிரிக்கெட்டு விளாடலாம் ஆனால் அப்படி அப்போல்லாம் அப்படி கிடையாது பகலில் மட்டும் தான் அதிகமாக கிரிக்கெட் விளாடுற மாதிரி இருக்கும் நைட்டில் வந்து லைட்டிங் வசதி அதிகமாக இருக்காது லைட்டிங் வசதி மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு இது கிடையாது எப்படி சொல்லுறது லைட்டிங்லாம் அதிகமாக வெளிச்சமாக இருக்க மாதிரிலாம் ஒரு ஒரு சூழ்நிலலாம் ஏற் என்விராய்மெண்டே கிடையாது அது மாதிரி இடமும் போதுமான இடம் வந்து பிளேஸ் வந்து அதுக்கான நீடு கொடுத்துருக்க மாட்டாங்கள் ஆனால் இப்போல்லாம் எப்படினா எவ்வளோவோ வசதி வந்து வந்துருச்சு இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதுனா அந்த ஸ்டேடியம் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது எக்ஸாம்புளுக்கு சேப்பாக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கனா இப்போ புதுசாக வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா ஒரு லைட்டிங்கு இப்போ அது மாதிரி பிளேயர்ஸ் விளாடும் போது ஒரு கேமரா லுக் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதும் சரி இப்போ ஒரு பிளேயர் வந்து பௌலிங் போடுறான் அதை வந்து எப்படி எந்த வியூவில் காமிக்கனும் த்ரீ சிக்ஸ்டின்ற ஒரு கேமரா வந்துருச்சு ட்ரோன் கேமரா வந்துருச்சு ரோப் கேமரா அதை மாதிரி நிறையா கேமராஸ்லாம் இருக்குது கேமராஸ் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்தளவுக்கு பில்ட் பண்ணுறான்றது ஒரு கேமரா மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியுது இப்போ லைவ் டெலிகேஸ்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் லைவ் டெலிகேஸ்ட்லாம் கிடையாது ஒரு எஃப்எம் மூலியமாக தான் அவங்களுடைய ஸ்கோரே கேட்குறமாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாட்டுலையும் சரி அதர் அதர் ஸ்டேட் அதர் வேர்ல்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் சரி நம்பளுக்கு வந்து ஒரு வியூவாக விஷுவலைஸாக பார்க்க முடியுது நம்ம டிவியில் ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி கிடையாது ஆனால் இப்போ அந்தளவுக்கு முன்னேறிருக்குதுன இந்த தொழில் தொழில்நுட்பம் வந்து அந்தளவுக்கு முன்னேறிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ ஒரு பிளேயரை வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கே சோசியல் மீடியாவே போதும் இப்போ அத அது அந்த சோசியல் மீடியாவை வளர்க்கறதுக்கு வந்து நம்பளோடைய டெக்னாலஜிஸ் தான் ஃபுல்லாவே டெக்னாலஜி அந்த டெக்னாலஜிஸ் வந்து இப்போ நம்ம விளையாட்டுத் துறையில் மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக பங்கேற்குது அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு தனி மனிதனால் வெளியே வரலேனாலும் அந்த வி விஷுவலைஸ் பண்ண மூலிவ் மக்கள் மக்கள் மூலியமா கண் முன்னாடி பார்க்குறாங்கல்ல அதனாலயே அவனுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது தான் வந்து ரொம்ப விளையாட்டுத் துறையில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சுனா அந்த பிளேயரே எங்கே இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இப்போ ஒரு ஒரு கேமரா இல்லை அப்படி கேமராவே இல்லை அந்த இடத்துல அப்பனு போதே எப்படி நம்பளுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கள் லைவ் டெலிகாஸ்டுகின்றது வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்டண்ட் இப்போ இப்போ இப்போ இருக்க கட்டத்துக்கு அப்போல்லாம் எப்படினா லைவ் டெலிகாஸ்ட்லாம் மே மேட்ச்சே முடிஞ்சுரும் அதுக்கு அப்புறம் தான் நம்பளுக்கு ஸ்கோரே தெரியும் எஃப்எம்மில் தெரியும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது லைவ்லேயே உக்காந்து பார்க்குறோம்